ஹலோ சார் இப்போ ஒரு புதுசாக ஒரு கட்டிடம் வேலை ஆயிருக்குதுங்க சார் பெயிண்ட் பண்ணணும் அதான் ஒரு நாளைக்கு கூலி எவ்வளோங்க சார் இல்லை காண்ட்ராக்டா பேசுகிறது பரவாயில்லைங்களா இல்லை புது பில்டிங் புது பில்டிங் தான் சார் இப்போதான் கட்டிகிட்டு இருக்கோம் ஆ வேலை ஃபினிஷ் ஆயிடிச்சி ஒரு சரிங்க ஆ

சே சரிங்க சார் பத்துக்கு பத்து ரூம் ரெண்டுங்க சார் ஒரு ஹா ஹால் ஒன்று மொத்தம் மூணு ரூம் நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு ரெண்டு கோட் அடிக்கணுங்க சார் பெயிண்ட் அந்த விரிசல் லை லைட்டாக அந்த விரிசல் இருக்கிறது கொஞ்சம் க்ராஸ் ஸ்கிராச் இருந்துச்சுன்னால் அதெல்லாம் அப்படி பட்டி ஆ ஆ பட்டி ஆ அதேமாதிரி கம்பிக்கும் பார்த்திங்கன்னா அதை தேய்ச்சு எடுத்துகிட்டு அதுக்கும் இப்போ கம்பிங்களுக்கும் பெயிண்ட் பண்ணணும் ஆ ஜன்னல் கதவுக்கு எல்லாத்துக்குமே டோட்டலாகவே பெயிண்ட் பண்ணணுங்க சார் அதுதான் எவ்வளோவு அமௌண்ட் அப்ராக்ஸிமேட்டாக வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சினால் அதுக்கு தகுந்தமாரி நாம் பண்ணிக்கலாம் ஆ சரி சார் அது அது எப்படி கூலியே நம்ம காண்ட்ரேக்டாக அமௌண்ட்டாக பேச முடியாதுங்களா இப்போ எவ்வளோ இப்போ கூலி வந்து நாள் கணக்கு சொல்லாமல் இப்போ நம்ம அமௌண்ட் இவ்வளோவுக்கு

சரி நீங்கள் வாங்க வ வந்து பாருங்கள் வந்து பார்த்துட்டு எத்தனை லிட்டரு பெயிண்ட் ஆகும் என்ன ப்ரைமர் எவ்வளோ வாங்கலாம் பட்டி மாவு எவ்வளோ வாங்கலாம் அதுக்கு அப்புறம் ஜன்னலுக்கு இதுக்கெல்லாம் பெயிண்ட்டுங்க என்ன ரேட் வரும் எவ்வளோ வாங்க எத்தனை லிட்டரு தேவைப்படும் அப்புடிட்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்திங்கன்னா நான் அது வாங்கிட்டு வந்து வச்சிகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கூலி பேசிக்கலாம் என்ன ரேட் அப்படின்னு ஆ உங்களுக்கு எது கன் எது கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ என்ன டெய்லியும் கூலி வாங்கிக்கிறது பரவாயில்லைங்களா இல்லை காண்ட்ரேக்டாக கூட ஒட்டுமொத்தமாக ஒரு அமௌண்ட் பேசிக்கோங்க பேசிக்கிட்டு அது ரெண்டு பிட்டாக நீங்கள் அமௌண்ட்க்கூட வாங்கிக்கலாம் வேலை நீட்டாக கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிக்கொடுத்துருங்க எந்த பிரச்சனையும் ம் ஆ ஆ சரிங்க

சரி ரைட் ஏன்னா வந்து சே சேலம் இருக்குது இல்லைங்களா ஆ ஒரு அஞ்சு கிலோமீட்டரு உள்ளார வருங்க நீங்கள் வந்துட்டு கால் பண்ணுங்க நான் வந்து ஆ ஆ இந்த நம்பருக்கு வந்து கூப்பிட்டிங்கன்னா நான் வந்து கூட்டிகிட்டு போயிடுறேங்க ஆ ஆ ஆ ஆ ஆமா அர்ஜெண்ட்டாக ஒரு ஒரு முகூர்த்தநாள் இருக்குது அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கு தகுந்தமாதிரி கொஞ்சம் சீக்கிரம் சரிங்க சரிங்க செ சரிங்கண்ண ஆ ரொம் ஆ ரொம்ப நன்றிங்க ஆ தே